பழைய தலைமுறைங்கிறது அந்த காலத்தில் அப்பா அம்மா இருந்தது பழைய தலைமுறை அவங்களுக்கலாம் இந்த மாதிரி இப்போ இருக்கிற நட்பு புதுசாக நடக்கிறது பற்றி தெரியாது ஒரு வீட்டில் ஏதாவது விசஷேம் நடந்தால் பழைய காலத்தில் எது நடக்குதோ அதுதான் அவங்களுக்கு பிடி பிடிக்கிது இப்போ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது இப்படிதான் செய்வேன்னு அவங்களும் நம்மளயென்னுபாங்க உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது நீ கம்முன்னு இரு உனக்கு என்ன தெரியும் அந்த காலத்தில் வந்து ஒரு குழந்தைய எப்படி வளர்க்குறது எப்படிங்குறது எல்லாம் அவங்களுக்குதான் தெரியும் இப்போ நாம இப்போ ஒரு டாக்டர் கிட்டே போனால் குழந்தை பிரசவம் ஆகி குழந்தைய கூட்டிகிட்டு வந்தால் அதுக்கு பவுடர் அடிக்கக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது இப்படிதான் இருக்கணும் தாய்ப்பால்தான் கொடுக்குணும் இந்த புட்டி பால் கொடுக்ககூடாது அப்படினு இந்த காலத்தில் சொல்கிறாங்க அந்த காலத்தில் எல்லாம் அப்படி இல்லை குழந்த பிறந்தால் குழந்தைக்கு தாய் பால்தான் முக்கியம் தாய் பால் கொடுத்தாலே நீண்ட நாள் வாழும் அப்படிதான் சொல்கிறாங்க ஆனால் அப்படி சொல்கிறாங்க ஆனால் இப்போது உதாரணமாக கோபியில் எடுத்துக்கோ நான் சொல்கிறேன் கோபியில் எடுத்துக்கோங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்டில் எத்தனை இது இருக்கான் ஊசி பாசி எல்லாம் விற்கிறாங்க அவங்க குழந்தைங்க எப்படி வளருது நம்மளாட்டம் தொட்டிலில் போட்டு தாலாட்டிகிட்டு நேர நேரத்துக்கு பாலும் சோறும் ஊட்டிகிட்டா இருக்கிறாங்க அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு திரியுது துணிக்கூட இல்லாத குழந்தைகள்லாம் சுற்றுது அதுகெலாம் வளருவது இல்லையா அந்த காலத்தில் எப்படி குழந்தைகள வளர்த்துனாங்க இந்த காலத்தில் எப்படி குழந்தையை வளர்த்துறாங்க அந்த காலத் குழந்தைகள தொட்டிலில் போட்டு ஆட்டிவிட்டா அதுவாக தூங்கிட்டு இருக்கும்ன்னும்பாங்க நேர நேரம் தண்ணி வார்க்க வேணும் நீங்கள் தண்ணி வார்க்கும்போது என்ன செய்வீங்க குழந்தைக்கி இந்த முடி தழை அந்த தழை இந்த தழைல போட்டு தேய்க்கிறீங்க இங்கே இருக்கிறது எல்லாம் குழந்தைகளுக்கும் யாரும் இப்போ தேய்க்கிறாங்கோ ஒருத்தரும் தேய்க்கிறது இல்லை பவுட்ரை போடுகிறீங்க பொட்டு வைக்கிறீங்க நல்ல சீர் சிறப்பு நல்லா டிரஸ் பண்ணுறீங்க அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ஒன்றும் கிடயாது அது பாட்டுக்கு சுற்றுது சுற்றுது துணி இல்லாமையும் கூட சுற்றுது அது யாரும் கண்டுக்கிறதே இல்லை கொஞ்சம் பெரிய குழந்தையானா பாசத்தை காட்டி அது ஊருக்குள்ளே பஸ் ஸ்டாண்ட்டில் வந்து உட்காந்து கிடக்குது போய் கை நீட்டி காசு கேட்குற அளவுக்கு இந்த இப்போ இந்த காலத்தில் இருக்குது அந்த காலத்தில் அப்படி இல்லை நல்ல விவசாயம் பண்ணனால் பூராக எல்லாம் விவசாய வேலைக்குதான் போகுது குழந்தைகள்லாம் இப்போதான் அப்படி இல்லை அதனால் பழைய காலத்தில்தான் இருக்கிறாங்களே ஒழிய புது பழைய காலத்தில் இருந்துவங்கள்லாம் இப்போ புது காலத்துக்கு வந்து நாம் ஏதாவது சொன்னால் நம்மளைய திருப்பி உனக்கு என்ன தெரியும் நீ கம்முன்னு இரு அப்படினு சொல்லி நம்மளைய மிரட்டிட்றாங்கோ